அரசியல்வாதிங்க ஜெயித்த மரவு நான் அந் ஜெயிக்காததுக்கு முன்ன நான் அதைப்பண்றேன் இதைப்பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயித்துட்டு வராங்க ஜெயித்துட்டு வந்து பெறகு நாம் எது சொன்னாலும் யாரு சொன்னாலும் எதையும் கண்டுக்கிறதில்ல எல்லாரும் நியூஸ் பார்த்து ஜனங்க நியூஸில் பார்த்துத்தான் அவங்க பார்த்து கேட்குறனுங்குறாங்க ரோட்டு போடுறது லைட்டு போடுறது ஒரு வேலைவாய்ப்பு தரத்துக்கு எல்லாத்துக்கும் எதுக்குமே அவங்க சரி வரதில்லை இது எல்லாம் நியூஸும் அன்றாடம் பார்த்து பார்த்து ஜனங்க இப்போ இப்போ பார்த்து சொன்னால்தான் அவங்குளுக்கு புரியுது கடைசி வருஷத்தில் தான் எதுவுமே செய்வாங்க நாலு வருஷத்துக்கு எதுவும் செய்யமாட்டாங்க ஆனால் நான் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு அன்றாடம் சொல்லிகிட்டேதான் இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே செய்கிறாப்புல இல்லை நியூஸ் வந்து அன்றாடம் வந்துகிட்டே தான் இருக்குது நியூஸில் வந்து சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கேட்டாங்கன்னால்கூட பார்க்கறதில்ல இவங்க அப்றம் இப்டியே போயிட்டிருந்தா ஊடகம் வந்து எப்படி இருக்கும் ம்